எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரரு எனக்கு உடம்பு முடிலைன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கிறத பசங்களுக்காக குழந்தைங்க பசின்றதப்போ இருக்கிறத வச்சு சமைச்சு கொடுப்பாருங்க அதேப்போல அந்த டைமில் முடியல நம்ப ஒய்ஃபுக்கு முடியலன்னு சொல்லிட்டு சொன்னமுன்னாக்கா அந்த டைம் கஞ்சி வச்சு ஏதோ இருக்கிறத வச்சு கொடுத்து ஹாஸ்பிட்லு கூப்பிட்டு போவாருங்க எல்லோரும் சமைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படிலாம் நினைக்கவும் மாட்டார் ஆனால் நம்ப குடும்பத்துக்காகன்ட்டு அது மாதிரி சமைச்சு செஞ்சு எல்லாமே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாம் டெய்லியும் அவரை சமைக்க விட்றதில்ல இருந்தாலும் ஒரு எமெர்ஜென்ஸி அதும்போ அதைப்போலன்னா செஞ்சு கண்டிப்பாக கொடுப்பாருங்க இப்போ ஈவ்னிங் டைமுலைன்னா அவர் வேலைக்கு போயிர்றாரு அது ஒரு முடியாதப்போ கண்டிப்பாக செஞ்சுத்தருவாங்க அதுதான்